அப்போலோ மெடிக்கல்ஸ் ஆ சொல்லுங்கள் எதுக்காக டேப்லெட்ஸ் கேட்குறீங்க ஓகே

ஆ பிரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஓகே தான் ஸோ அவர்களுக்கு வயது என்ன இருக்கும் ஆ பேஷண்ட்டுக்கு வயது என்ன இருக்கும் ஓகே ஸோ பெயின் கில்லர்ஸ் மாதிரி டேப்லெட்ஸ் வேணுமா உங்களுக்கு கேல்ஷியமும் வேணும் ஓகே ஸோ அவர் ஸ்பெசிஃபிக்காக கேல்ஷியம் இல்லை எங்கள்கிட்ட நீங்கள் கலெக்ட் ப பண்ணுறீங்கனா கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா நாங்கள் ஹோம் டெலிவரி கூட பண்ணுவோம் அங்கே நீங்கள் ஜிபேவாவோ ஆர் கார்ட் மூலயமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ அது இஷ்யூஸ் நீங்கள் இப்போது ஆல்மோஸ்ட் டைம் வந்து சிக்ஸ் ஆகுது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்ளோ வித்தின் ஒன் அவர் விழுப்புரமில் உங்கள் வீடு எங்கேன்னு சொல்ல முடியுமா இப்போது ஓகே ஸோ இப்போது நியர் வித்தின் ஒன் அவரில் வந்துடுங்க

ஆ நார்மலாக பிராண்ட்ஸை பொறுத்துதான் அது வரும் இப்போது வேப்பரின் ஆக்சிஜன் மாதிரியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கௌண்ட் இருக்கும் பட் குவாலிட்டிவைஸும் இருக்கும் ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் சென்ட் பண்ணிங்கனால் அவர் என்ன மெடிசன் ப்ரொவைட் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காருன்றத நாங்கள் பார்த்துட்டு சென்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அங்கே பே பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுரும் அது மெம்பர்ஷிப் கார்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட அது எங்களோடய ஏஜென்சி இப்போது டெலிவரி பண்ண வராங்கனால் அவங்ககிட்டேருந்து டேப்லெட்ஸும் வாங்கிக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது புரியலைனா கூட நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகே யா யா யா எஸ் ஷோர் நீங்கள் அது சென்ட் பண்ணுங்கள் வித்தின் ஒன் அவரில் நாங்கள் சென்ட் பண்ணிடறோம் ஓகே தேங்க்யூ